ஆமாம்ங்க சரிங் எல்லா இருக்குது வாங்க ஆ தள்ளுபடிதான் போட்ருக்குறோம்ங்க தள்ளுபடிதான் போட்ருக்குறோம்ங்க இருபது பர்சென்ட்டு தள்ளுபடிங்க எல்லாத்துக்கும் இருக்குதுங்க ஆ இருக்குதுங்க இருக்குதுங்க போ பொண்ணுங்களுக்கு நைட்டி எல்லாமே இருக்குங்க சுடிதார் இருக்குங்க எல்லாமே இருக்குங்க சேலை இருக்குதுங்க இரநூறுவா சேலை நூறுவாய்ங்க போட்ருக்குறோம் நூறுவாய்க்கு தரங்க நீங்கள் வந்திங்கன்னா சரி எங்கிருந்து பேசுகிறிங்க ஆ சரி வாங்க ஆ வாங்க வாங்க இல்லை இல்லை ஆஃபர் போட்டுங்க போட்டுங்க நீங்கள் வந்திங்கன்னா சரி எடுத்துகிட்டு போலாம்ங்க நல்ல நல்ல டிசைனாக இருக்குதுங்க மருமகளுக்கு வேணுன்னாலும் சுடிதார் எல்லாமே இருக்குது பசங்களுக்கு பேண்ட் ஷர்ட்லாம் புதுசாக வந்துருக்குதுங்க நீங்கள் எது வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாங்க ஆமாம்ங்க எல்லா இருக்குங்க ஆ சரிங்க ஆ வந்து எடுத்துக்குங்க கூப்பிட்டு வாங்க இன்னும் அந்த அங்கே பக்கத்தில் இருக்குறாங்கள்லங்க அவங்களுக்குல்லாம் சொல்லுங்கள் தள்ளுபடி போட்ருக்குதுங்க எதா இன்னும் கொஞ்சம் குறச்சி கூட தரங்க நான் ஆ அங்கே பண்ணையத்தில் ஆள் இருக்கிறாங்கள்லங்க அந்த பொண்ணுக்கல்லாம் அவற மாதிரி எல்லாம் இருக்குதுங்க நீங்கள் வந்தால் எடுத்துகிட்டு போலாம்ங்க அதான் அந்த பொண்ணுகிட்டையும் சொல்லுங்கள் அந்த சேலையெல்லா ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தராங்கலாமா ஐநூறுவா சேலை முன்னூறுவாய்க்கு தராங்கலாமா ஆ வா போலாம்ன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவிங்களையும் அந்த பொண்ணு எல்லா கூட்டிகிட்டு வாங்க சரிங்க வச்சுட்டுங்களா வந்துடுங்க சட்டுன்னு வந்துடுங்க

கட் பண்ணிடுங்க